பிரபஞ்சத்தில் மற்ற கோள்கள் பற்றிலாம் நம்ம நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி மற்ற கோள்களில் என்னென்ன இருக்குது நிலம் காற்று மற்ற கனிமவளங்கள் போன்றவற்றை பற்றி தெரிஞ்சுக்கறத்துக்கு விருப்பப்படுகிறேன் ஆனால் வந்து அதனோட தொலைவுகள் அதுக்கான செலவுகளெலலாம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து இப்போ இருக்கிற விஞ்ஞான உலகில் இப்படி இது பண்ணுறாங்குறத அப்பப்போ ப அறிவு பூர்வமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஆனால் வந்து அதில் மற்ற கோள்கள் நிறையா பிரபஞ்சத்தில் நிறையா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறதுனால வந்து அதனை பற்றியான ஆர்வங்களும் செயல்பாடுகளும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அது ஒவ்வொரு கோள்களோட தன்மையும் அதனோட வெப்பநிலை நீர் காற்று இதை பற்றி எல்லாம் என்னென்ன இருக்குது என்னென்ன பொருட்கள் அதில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறனால வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம் இப்போ ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் சொல்லும்போது அதை கேட்கும்போது ஆச்சரியமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது